ஹலோ காய்கறி கடைங்களாக்கா நான் இருந்து மெலினா பேசுகிறேங்க்கா கடையிலெலாம் காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க்கா

எனக்கு ஒரு பத்து காய் தேவைப்படுதுக்கா கத்திரிக்காய் கால் கிலோ வேணுங்க்கா கால் கிலோ தக்காளி ஒரு சரிங்க்கா கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ வேணும் கத்திரிக்காய் கால் கிலோ தேவைப்படுதுங்க்கா பீட்ரூட்டு கால் கிலோக்கா தக்காளி ஒரு கிலோக்கா கேரட் ஒரு கால் கிலோக்கா பீன்ஸ் ஒரு அரை கிலோக்கா அவரைக்கா கால் கிலோக்கா உருளைக்கிழங்கு கால் கிலோக்கா முள்ளங்கி அரை கிலோக்கா கொத்தவரங்காய் ஒரு கால் கிலோக்கா வெண்டைக்கா கால் கிலோக்கா காலிஃப்ளவர் ஒரு பூக்கா எல்லாத்துலையும் கால் கிலோ கிலோ கட்டி வைங்க்கா நான் சாயங்காலம் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேங்க்கா எத்தனை மணி வரை எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும் ஓ நான் ஒரு அஞ் நான் அஞ்சு மணிக்கு வரேங்கா பேக் பண்ணி வைங்கா அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேங்க்கா சரிங்க்கா சரிங்க்கா வெச்சிடடாங்க்கா